மேம் ஆ மேம் ஆ சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ம்